நான் என்னோடய ஃப்ரீ டைமில் வரைய ஆரம்மிப்பேன் எனக்கு எப்படி ட்ராயிங்கில் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சின்னால் பென்சில் ஆர்ட் எனக்கு பிடிக்கும் ஸோ அதனால் என எனக்கு ட்ராயிங் பண்ண பிடிக்கும் எனக்கு பிடிச்ச ஆர்ட்டிஸ்ட் வந்து லெனடோ டாவின்ஸி அவர் வந்து மோனோலிஸா ட்ராயிங் வரைஞ்சிருப்பாரு